ஹலோ யார்

ஆ ஆ சொல்லுங்கள் நல்லாருக்கீங்களா என்ன ப்ரொக்ராம்

ஆ சரி ம் சரி

சரிங்க ஹலோ ஆ எனக்கு லொக்கேஷன் செண்ட் பண்ணிருங்க ஆ சரி ஆ சரி ஆ நல்ல விஷயந்தான் சரி ஆ வந்துடுறேன் ஆ சரி ஆமாம்

ஆ சரி நீங்கள் வந்துருவீங்கள்ல ம் சரிங்க வந்துடுறேன் ஆ சரி ஆ சரி வந்துடுறோம் ஆ வந்துடுறேன் ஆ சொல்லுங்கள் ஆ சரி ஆ குழுவில் இருக்கவங்க மட்டும் கொடுத்துணுமா இல்லை புதுசாக நியூ மெம்பர் யாரும்

சரி பக்கத்து வீட்டில் கேக் பக்கத்து வீட்டில் கேட்கற

ம் ஆ சரி ஆ ம் பக்கத்தில் பக்கத்தில் கொடுத்துறேன் சரி ஆ சரி ஆ ஆ வந்துடுறேன் வந்துடுறேன்